தமிழ்மொழி முந்தைய காலத்தில் மிகவும் தூய்மையாகவும் நல்ல சுத்தமான மொழியாகவும் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற மாற அதோடய எழுத்துக்களில் மாற்றம் பெரிசா வரலைனாலும் வாய்சொல்லில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு எப்படின்னா நம்ம பேசுகிற சொல்லோடய விதங்கள் சென்னை ப மொழி சென்னை தமிழ் திருநெல்வேலி தமிழ் மதுரை தமிழ் கோயம்புத்தூர் தமிழ் இது போல அவங்கவுங்க சைடுலிருந்து அவங்க மொழியை பேச ஆரம்பித்ததுனால நிறையா மாற்றங்களும் வந்துச்சு தமிழ் மொழியில் சென்னையில் கூட தமிழை வித்தியாசமாக பேசுவாங்க அந்த தமிழ் சில பேருக்கு கூட புரியாது இது தான் தமிழோடய நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இது தமிழ் காலப்போக்கில் எழுத்தடைவில் பெரிசா மாற்றம் அடையலைனாலும் மொழி அளவில் அடைந்துவிட்டது நம்ம எழுத்தை பார்த்து கூட அதில் உள்ளதை படிக்காமல் நமக்கு என்ன வருமோ அது தான் படிக்கிறோம் அந்த அளவுக்கு இப்போ மாற்றங்கள் நிறையா வந்துடுத்து இதனால் நம் தமிழ்மொழியை நம் மாற்றிக்கொண்டே வருகிறோம் அதனை தவிர்க்கிறதுக்கு நம்ம பழைய காலத்து மொழியை தமிழ நம்ம கற்றுக்கணும் தூய்மை தமிழை பேசுகிறதுக்கு நம்ம பழகணும் அப்போ தான் நம்மளோட அடுத்த சந்ததிகளுக்கு அந்த மொழியை எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் அது தான் என்னுடைய இதை பற்றின ஒரு கவனம் பார்வை நான் எங்கள் நாகப்பட்டினம் சைடு இங்கே நான் தமிழ் ரொம்ப பெரிய மாற்றங்கள் அடையிலைனாலும் முன்னாடி இருந்ததை விட சின்ன சின்ன மாற்றங்கள் அடைஞ்சு தான் நாங்கள் பேசிக்கிட்டிருக்கோம் இதே மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சென்னை இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான தமிழாக இருக்கும் அது அழகாகவே இருந்தாலும் அது தமிழின் மறுவடிவமாகவே காணப்படுகிறது தூய தமிழ் என்பதை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று எனவே ஆகையினால் காலப்போக்கில் மாற்றி மாற்றி தமிழை மறந்து விடாமல் இருக்க வேண்டும் இதுவே என்னுடைய யோசனை